இப்போது வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஏர் ஓட்டி உளுந்து விதைக்கிறோம் உளுந்து விதைக்கும்போது அது வந்து நல்லா முளஞ்சி வரும்போது நம்ம வந்து ஒரு களை வெட்டணும் களை வெட்டினோம்னா அது பூவெடுக்கும் பூவெடுத்த பிறகு அதை திருப்பி காய் வச்சு காய் வைக்கும்போது நம்ம அந்த பச் கருப்பு கலர்ல ஆகும் உளுந்து வந்து அந்த காய்லயே இருக்கும்போது கருப்பாகும்போது நம்ம அதை ஒன்று ஒன்றா பறித்து காய வைக்கணும் காய வச்சு அதை வந்து பதப்படுத்தணும் பதப்படுத்தி அதே மாதிரி இன்னும் மீதி இருக்கிறதும் அந்த கருப்பு கலராக மாறும்போதுதான் அதை எடுக்கணும் எடுத்துட்டு வந்து நம்ம அதை நல்லா காய வச்சு அடித்து பதப்படுத்தி அதை வந்து நம்ம வந்து வணிகத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம் கொடுத்தா அது நமக்கு காசாக கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி திருப்பி அதை வந்து பயன்படுத்தணும்னு சொன்னாங்கன்னா நம்ம நல்லா காய வச்சு இந்த செம்மண் இருக்குது அதை போட்டு பூசி நல்லா பதப்படுத்தி ஒரு பானையில வச்சிட்டோங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து அதையே பயன்படுத்தலாம் அதையே திருப்பி நம்ம நிலத்துல உழுது அது வெதைச்சோம்னா அது நல்லா வரும் பூச்சி பிடிக்காம இருக்கும் இந்த செம்மண் போட்டோம்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளெல்லாம் வந்து எப்படி வைக்கிறோம்னு சொன்னால் செடி வந்து நல்லா மண்ணை கொட்டி நல்லா நீர் வளம் நல்லா விட்டு நல்ல சுத்தமான மண் இருந்தால்தான் அந்த செடிங்கள்லாம் அழகாக வரும் நல்லா அதேபோல நல்லா நம்ம செடிங்க நட்டு அதுக்கேற்ற மாதிரி உரம் போட்டு பதப்படுத்தினோம்னா நம்ம அதை வித்தோனா நம்ம அதை வந்து நம்மகிட்டேயிருந்து அந்த வியாபாரிங்கள்லாம் வந்து சந்தையில வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் அவங்க அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த காராமணி பச்சை பயிறு அப்புறம் இந்த கேழ்வரகு ர ராகி சொல்றோம்ல கேவுரு அதெல்லாமே அப்படிதாங்க அதேபோல ராகியும் அப்படிதான் அதையும் பறிச்சிட்டு வந்து நல்லா காய வச்சு அடிச்சு நம்ம அதையும் கொண்டுபோய் வணிகத்தில் போடலாம் போட்டால் நல்லா நமக்கு நம்ம வந்து காசு கிடைக்கும் நம்மளுக்கு ஆனால் உழைக்கணும் நல்லா கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துகின்னு போய்ட்டு கமிட்டியில போட்டோம்னா நமக்கு அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அதேபோல வேர்க்கடலையும் அப்படிதான் வேர்க்கடலையும் வந்து கரெக்டாக போட்டோம்னால் பத்தொன்பது நாளில் அது வந்து முளஞ்சி வரும் முளஞ்சி வந்த பிறகு நம்ம அதை வந்து களை வெட்டணும் களை வெட்டி திருப்பி ஒரு களை வெட்டணும் களை வெட்டி அதுக்கப்புறம் நல்லா மண் அணைச்சோம்னால்தான் வேர்க்கடலை வந்து நிறைய நமக்கு கிடைக்கும் மண் அணைக்கலைனால் அது காய் வேர் இறங்காது நல்லா மண் அணைச்சுட்டோம்னால் நல்லா காய் வந்து பத்து காய் இருபது காய் அந்தமாதிரி இறங்கும் அது இறங்கும்போது கரெக்டாக அந்த செடி வந்து பழுக்கும்போதுதான் நம்ம அதை வந்து பறிக்கணும் அதை பறிச்சு காய வச்சு நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் அதுலேயும் அதில் வர எண்ணெய நம்ம சாப்பிடலாம் சுத்தமான எண்ணெய் எந்த கலப்படமும் இல்லை வேர்க்கடலையில நிலக்கடலை வந்து நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்மளும் சுத்தமான எண்ணெயை நம்ம வீட்டில பயன்படுத்திக்கலாம் அதேபோல அதுவும் வந்து நம்ம வணிகத்தில் கொடுக்கலாம் வணிகத்தில் கொடுத்தா அதுவும் நமக்கு காசு நிறைய கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வணிகத்தில் வச்சு பயன்படுத்தி நம்மளும் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கலாம் காசு